இப்போ நான் எந்த வெளியூராச்சும் பயணம் போ போகும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுல்லாக இருக்கும் இப்போ வெளியூர்லாம் லாங்காக போகிறதுன்னா பஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் இளையராஜா சாங்கை கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ரொம்ப தூரம்லாம் போயிருக்கேன் பஸ்ஸுலேயே அது ஒரு ஜன்னல் சீட் ஓரமாக உக்காந்துக்கிட்டு அப்படியே காற்று வாங்கிகிட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு அந்த மலைப்பகுதி எல்லாம் அப்படியே தாண்டி போகிறப்ப அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில நேரத்தில் எங்கேயாச்சுன்னா நிப்பாட்டுவாங்க போய் காபி குடிச்சிவிட்டு சாப்பாடு அப்பவே சாப்பிட்றாப்ல இருந்தாலும் அந்த மாதிரி ஏரியாலாம் எனக்கு ரொம்ப பஸ்ஸில் போகிறப்ப தான் அந்த ஃபீல் கிடைக்கும் டிரெய்ன்லெல்லாம் போனோம்னால் ஜங்ஷனில் இறங்குவோம் ஏறிடுவோம் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்காது பஸ்ஸில் போனோம்னால் நமக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுதான்